அது வந்து வீட்டு கோதுமையை வச்சி நம்ம சப்பாத்தி மாவு நம்ம கோதுமை மாவு அதை விளம்பரம் செய்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைப்பில் இருந்துச்சு அதுவும் விவசாயத்தில் உள்ளது தான் நிறைய பண்ணுறாங்க இந்த சில்லி பவுட்ரு அதெலாம் பண்ணுறா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோதுமை நம்ம விவசாயம் பண்ணி அதுலேருந்து எடுத்து அந்தளவுக்கு வீடியோ எடுத்து விளம்பரம் செய்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை கொஞ்சம் டாப்ல இருந்துச்சு அப்புறம் இப்போலாம் கரும்பு கடை இது சிரிப்பாக தான் இருக்கும் இப்போ எங்கள் ஊர்ல ரீ நடந்த ரீசண்ட்டாக ஒரு இது ஒரு பெரிய கரும்பு கடை போட்டு பொங்கல் அதுவுமா இது மாரி நாங்கள் கரும்பு கடை விளம்பரம் பண்ணுறோம் அப்படினு சொல்லிட்டு கரும்பை வித விதமாக வீடியோ எடுத்து ஏதோ ஒரு ஆக்ட்ரை வச்சி பண்ணிருந்தாங்கள் கரும்பு விளம்பரம் அந்த மாதிரி பண்ணுறது ஆனால் அதிகமாக இப்போ கோதுமை கோதுமை ரொட்டி கோதுமையை வச்சி பண்ணுற பொருள் தான் நிறையா இருக்குது இதை மாதிரி நல்ல விளம்பரங்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் விவசாயத்தை வச்சி விளம்பரம் பண்ணணுமா அதைக் கேட்குறேன்